தமிழ்மொழி பார்த்திங்கன்னா இருக்கிறதுலயே மிக முக்கியமான மூத்த மொழி உலகில் உள்ள பழமையான ஆறு மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று ஸோ அதோட இலக்கியம் கவிதை பார்த்திங்ன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் கலை வடிவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் தமிழோட இலக்கியங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைமையானது ரொம்ப பெயர்பெற்றது உலக லெவலில் கவிதையும் அதே போல் தான் ஸோ பல கவினர்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்தும் தமிழ்மொழியின் மேல் கொண்ட ஆர்வத்தின் காரணமாக அவங்க தமிழ்மொழியை கற்று தமிழில் கவிதைகள் எழுதியிருக்காங்க அவங்களோட லேங்குவேஜ்லேயும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்காங்க ஸோ தமிழ்மொழி பார்த்திங்கன்னா ரொம்பவும் பழைமைவாய்ந்த உயிரோட்டம் உள்ள ஒரு மொழிகளில் தமிழ் மொழிதான் ஃபர்ஸ்ட்